இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து அதுக்கான பிறக்கும் போதே அதுக்கான மஞ்சள் காமாலை அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய டிசீஸ்செல்லாம் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் நேற்றுக் கூட அது பண்ண தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள பார்த்தேன் அவங்களுக்கு வந்து அது இப்போ தான் புதுசாக குழந்த பிறந்து ஒரு பத்து நாள் தான் ஆகும் அந்த குழந்தைக்கி என்னென்னா மஞ்சள் காமாலை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னால் வந்து நம்ம சுத சுகாதாரம் வந்து சரி இல்லை அதனால் தான் வந்து மெயின் ரீசன் இது அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கேரிங்கும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா ஏதோ கடமைக்குன்னு சொல்லிட்டு செய்கிறாங்க மற்றபடி வந்து சுகாதாரம் வந்து அந்தளவு சரி இல்லை அது அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நார்மலாக இப்பெல்லாம் நம்ம தெருவுலேயே எடுத்துக்கிட்டோம்னால் வந்து நிறைய வந்து தண்ணி தேங்கி நிற்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நிற்கிது அதெல்லாம் வந்து அதனால் வந்து ஈக்கள் நிறையா வரும் கொசுக்கள் நிறைய உற்பத்தியாகும் அதனால் வந்து நிறைய டிசீஸஸ் நிறையா வருது அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் வந்து நமக்கு வந்து அடுத்தவங்கள குறை சொல்லியே அது தானாக பழகி போய்விட்டு அதனால் வந்து நம்மளோடய அது பண்ண தப்பை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் அதே மாரி அதே மா தண்ணியெலாம் தேங்கி நிற்கிறதுனால தான் அதுபோல் நிறைய டிசீஸ்செல்லாம் வருது அது இதுன்னு சொல்லிட்டு வருது நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள குறை சொல்கிறது அது மாரியே இருக்கோம் ஆனால் நம்ம வீட்லேயே அது இப்போ என்ன ஏதாவது ஒரு தண்ணி இப்போ என்ன ஒரு டேங்க்கில் போட்டு அது வழிஞ்சால்க் கூட நம்மளும் ஆஃப் பண்ண மாட்டோம் மற்றபடி அது இப்போ என்ன மற்றவுங்கள குறை சொல்கிறது அது மாரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்கள் வீட்லெல்லாம் எடுத்துக்குவாங்க அது மாதிரி தண்ணியெல்லாம் அது பண்ண அவ்வளோவா வேஸ்ட் பண்ண விடமாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ என்ன கொஞ்சம் கரெக்டாக பார்த்துப்போம் வைச்சுங்களேன் ரொம்ப கரெக்டான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துப்போம் அப்புறம் இப்போ நம்ம வெளில போய்கிட்ருக்கோம் ஒரு இப்போ எதனால் ப்ளாஸ்டிக் ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிக்கிறோம் அதை குடிச்சுட்டு அது பேர் என்ன நம்ம அப்படியே சும்மா டஸ்ட்பினெல்லாம் போடணும் அதுமாரிலாம் நம்மளுக்கு தோணாது நம்ம அப்படியே அதை சும்மா கீழே போட்டு அது மாரிலாம் போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாலே கொஞ்சம் நல்லது அதோடு இல்லாமல் அது மாரி நம்ம போடுறதுனால அதில் தண்ணி அதுபோன தேங்கி நின்று அதுலேருந்து டிசீஸ் வந்து நிறைய இத்தனை பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்தவர்களையே குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளும் கொஞ்சம் அதுபோல் கரெக்டாக இருக்கும்